ஹலோ சொல்லுங்கள் ஆப்பிள் ஐஃபோன் ஃபோர்ட்டின் ப்ரோ இருக்காங்க மாடல் அது அதைப் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் கே ஆ கேமரா குவாலிட்டி பேட்ரி குவாலிட்டி அதெல்லாம் சொல்லுங்கள்

ம் ம்

இந்த மாடல் இல்லாமல் வேறு மாடல் எதாவது இருக்கா மொபைல் அதெல்லாம் எவ்வளோ அமௌண்டு வரும் ஏதாவது டிஸ்கவுண்ட்டெலாம் இல்லையா ஓகே மேம் அப்புறம் பார்க்கலாம் மேம் ஓகேங்க